பதினான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்னோட பிறந்தநாள் இருபத்தைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொளாயிரத்தி அறுபத்தி நான்கு எங்கள் அப்பாவோட பிறந்தநாள் பதிமூணு மார்ச் ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு எங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவெர்சரி இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாலு எங்க பெரிய அக்கா பெண்ணோட பேர்த்டே இருவத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது எங்கள் சின்ன அக்கா பெண்ணோட பேர்த்டே